எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் செடி வளத்துறது தோட்டம் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவரோட ஆசை அது தோட்டம் வாங்கணும் தோட்டத்தை வந்து சுற்றியுமே தேக்குமரம் வைக்கணும் அதுக்கு நடுவில் தென்னைமரம் வைக்கணும் அதுக்கப்புறமேட்டு தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு இதாக பண்ணணும் சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம் ஆனால் வந்துட்டு அதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளாறையாவது நம்ம சின்னதாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சமாக வாங்கி இடம் வச்சுருக்கோம் ஆனால் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் அதிகம் ஸோ எங்கேலாம் வந்துட்டு நமக்கு கிடைக்குது பொருள் இந்த செடி எல்லாம் வந்துட்டு இலவசமாக எங்கே கிடைக்குதோ அதல்லாம் போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நாங்கள் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிற இடத்துலயெல்லாம் போய்ட்டு போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செடிலாம் நட்டு வச்சுட்டு வந்திருக்கோம் அதில் குழந்தைகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களை மரம் வளர்த்து வைக்கிறதுகளுக்கும் நாங்கள் உதவிலாம் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்துட்டு இன்னும் பெரிய அளவில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்வம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும்